விளையாட்டு மைதானங்கள் பற்றி சொல்லணும்னா இப்போ இங்கே இருக்க கூடிய கிரவுண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நவீன மயமாக இருக்கு சரிங்களா ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா அத்லெட்ஸுக்குரிய ஒரு பெரிய ஒரு கிரவுண்ட் அவங்க வந்து சாட்புட்டு ஜவ்லிங் த்ரோ எல்லாம் அந்த இதில் அடங்கிடும் இதில் ரைட் சைடில் வந்து டேபுல் டென்னிஸு இதலாம் தனியாக வந்து டெண்ட்டுக்கு போட்டு அதுக்குள்ளே வந்து நடக்கும் இந்த பேஸ்க்கட் பாலு நடக்குது ஸோ இப்போ இருக்க கூடிய கிரவுண்டை எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா நவீன மயமாக நல்லா சூப்பராகவே இருக்கு